புகைப்படம் பாத்தீங்கன்னாமா இந்த வாட்ஸ்சப் ஃபேஸ்புக்கு இதுலலாம் போடுவாங்க அவங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சுருக்குறேன் நிறைய பார்த்து அவங்கள விரும்பி அடிக்கடி பார்த்துட்டு வரேன் நிறையா வாட்ஸாப்பு ஃபேஸ்புக்கு டிக்டாக்கு இதெல்லாம் பார்ப்பேன் நிறைய பார்த்துருக்கேன் நல்லா ரசிச்சுருக்கேன் அவங்கள பின்தொடர்ந்துன்னும் இருக்கிறேன்